எங்க ஊருக்கு அருகாமைலையே வேளாங்கண்ணி என்ற ஊர் இருக்கிறதுனால அது அடிக்கடி நான் அந்த ஊருக்கு நான் போய் வருவேன் ஏன்னால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மாதாக்கிட்ட போயிட்டு நம்ம வந்தோம்னா நம்முடைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே விலகிடுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் அங்கே பயன்படுத்துகிற அந்த கோயிலில் செய்கிற அந்த நற்கருணை நாகரிது அந்த பூசையில் சொல்கிற வசனங்கள் அதெல்லாம் நான் கேட்கும் போது என்னையும் மீறி நான் வந்து அதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு என்னுடைய பாதிப்புக்கள் எல்லாமே துன்பங்கள் எல்லாம் நீங்கிடுற மாதிரி என் மனதுக்கு ஒரு இதமாக இருக்கும்